பொதுவா வந்து புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வந்து பிரச்சினைகள் நிறைய இருக்கும் குடும்பத்திலே எடுத்துக்கிட்டோம்னா வந்து குழந்தைகள் வந்து பெற்றோர் பேச்ச கேட்க மாட்டாங்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் பேச்ச கேட்கவே மாட்டாங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையும் அடிக்கடி சண்டை இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகள் வந்து ஒரு மனநிலை பிரச்சினைக்கு போவாங்கள் பள்ளிப் படிப்பு பாதிக்கக்கூடும் அவங்க சிறு வயசுலயே சின்ன சின்ன பிரச்சினைகளை பார்த்து அவங்க வாழ்க்கையை வழி நடத்துகிறதுக்கு முடியாமல் வழித்தவறி போவாங்கள் இந்த மாதிரி பிரச்சினைகள் எல்லாம் வந்து தான் மனநல பிரச்சினையை அதிகப்படுத்தும் இது ஒரு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்ன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு சூழ்நிலையும் அவங்க அவங்க புரிஞ்சிகிட்டு நடந்துக்கிட்டாங்கனால் எந்த பிரச்சினையும் வராது என் குழந்தைகள் இதை சொல்கிறாங்கங்கிறதை நிறுத்தி நிதானமாக பெற்றோர்கள் கேட்கணும் பெற்றோர்கள் சொல்வது நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றுன்னு குழந்தைகளும் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டாங்கன்னால் குடும்பத்தில் முதல எந்த பிரச்சினையும் வராது அதுக்கப்புறம் சமூகம்னு பாக்கும் போது மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பாக பேசுகிறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் யாரிடமும் எரிச்சலோடு பேசக்கூடாது அவர்களை எனக்கு பிடிக்காது இவங்களை எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் நம்ம வச்சுக்க கூடாது எல்லாரோடையும் சுமுகமான உறவோடையும் இருக்கணும் அதே போல நட்போடையும் இருந்துட்டோம்னா நமக்கு எதிர்காலத்தில் யாரும் எந்த ஒரு எதிரியும் இருக்கவும் மாட்டாங்கள் யாராலேயும் நம்மளுக்கும் எந்த பிரச்சினையும் வராது நம்மளால மற்றவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாத போது மனநிலை பிரச்சினை அங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும் நிறைய மனநிலம் மையங்கள் இருந்தாலும் கூட அதிக பாதிப்பு உள்ளவர்கள் போய் அவங்கள்ட சிகிச்சை பெற்று நம்மளோட உடம்ப சுத்தமாக்குறதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுத்து நம்ம உடல் வந்து சரி செஞ்சிக்க வாய்ப்பும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கலாம்